விழுப்புரம் மாவட்டத்தில் பாரம்பரியமான உணவு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி தோசை வடை பொங்கலு பூரி கேசரிபாத்து அப்புறமா கேழ்வரகு கூழ் அடை சப்பாத்தி இந்த உணவு இந்த உணவுலாம் வந்து காலையில் நல்லாயிருக்கும் அப்புறமா மதிய உணவு பார்த்தீங்கன்னா ஃபுல் மெஸ்ஸு மெஸ்ஸு மெஸ்ஸுன்னு எடுத்துக்கின்னீங்கன்னா சாம்பார் ரசம் மோர் அப்புறமா ஒரு மூணு வகையான பொரியல் கீரை பொரியல் உருளக்கிழங்கு பொரியல் அப்புறமா வத்தக்குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரியமான உணவு வகைகள் அப்புறம் எந்தெந்த ஹோட்டல்ல அப்படி நல்லா இருக்கும்னா சைவம் ஹோட்டல் அப்படின்னா விழுப்புரம் இது உள்ள அர்ச்சனா நலாசு அண்ணாமலை இந்த ஹோட்டலுங்கலாம் வந்து நம்ம பழைய பாரம்பரிய உணவு வகைகளை ரொம்ப அருமையாக தயாரிக்கின்ற ஹோட்டலு அசைவம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தலப்பாக்கட்டு சரவணா அப்பு ஹோட்டல் இந்த ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப ருசியான சாப்பாட்டு சைவம் இதுவுல நல்லாயிருக்கும் இட்லி குறிப்பாக இட்லி எடுத்துக்குனோம்னா எப்படி செய்கிறது ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ குண்டு உளுந்து சேர்க்கணும் சேர்த்து நல்லா ஒரு எட்டு மணிநேரம் அதுங்கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து எட்டு மணிநேரம் ஊற வச்சுட்டு திரும்ப அதை நல்லா க்ளீனாக கழுவிட்டு க்ரைண்டரில் போட்டு பஸ்ட்டு அரிசியை மட்டும் ஆட்டணும் அப்புறமா உளுந்து ஆட்டணும் உளுந்து ஆட்டிட்ட பிறகு ரெண்டுத்தியும் மிக்ஸ் பண்ணி கரைத்து ஒரு குண்டானில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு பன்னெண்டு மணிநேரம் கழித்து எடுத்து அதை நம்ம இட்லி தவாவை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணீரை வச்சு சூடுபடுத்தணும் சூடுபடுத்திகிட்டு இட்லி குண்டான் மூடி தூ இட்லி துணி துணி போட்டு அந்த மூடிங்களில் துணி போட்டு இட்லி ஊற்றணும் இட்லி ஊற்றி இட்லி தட்டுக்குள்ளே வைக்கணும் வச்சு ஒரு அத் பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்லா அதை கொதிக்க வச்சோம்னா இட்லியாக மாறும் திரும்ப அதை எடுத்து இட்லி எடுத்து நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கலாம்